சமையல் அறையிலேங்க நாங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து துணையாக இருந்து எங்களுக்கு வந்து அது நல்ல முறையில் செஞ்சு வெங்காயம் மிளகாயம் எல்லாம் அறுத்து கொடுத்துங்க வேறு எல்லாம் கீரை இதெல்லாம் வந்து அம்மா நல்லா நல்லா செய்யுங்க இது வந்து சாப்புடுறதுக்கு ஒரு டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு வெங்காயம் மிளகாய் எல்லாம் அறுத்து கொடுத்துங்க பக்குவமாக செஞ்சுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ங்க அவங்களும் சரிங்க அதை நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்களோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முறையாக சொல்லுங்கள் செஞ்சு கொடுப்பேங்க சொல்லி எப்படி செய்யணும் அதை நீங்கள் சொல்லுங்கள் நான் செஞ்சு கொடுக்குறேன் சொல்லுங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில் உப்புமாவுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும்மா சேமியா செஞ்சால் நல்லா இருக்கும்ங்க வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு ஆக்கினா கீரை எல்லாம் புதினா கீரை சோயா இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் சரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நான் அப்படி ஆக்கி கொடுப்பேன் தினம் ஒரே மாதிரி சாப்பிட்டா சாப்புடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குதும்மானா சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி எல்லாம் அறுத்து போட்டாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது கீரை சோயா இந்த பட்டாணி இதெல்லாம் போட்டு ஆக்கினா கொஞ்சம் ஒரு நாளைக்கு சாப்பாடு சாப்புடுறதுக்கு நல்லா இருக்கும்மா தினம் ஒரே மாதிரி சாப்பிட்டா சாப்பாடு வாய்க்கு கொஞ்சம் இதாக இருக்குதும்மான்னு சரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆக்கிக் கொடுக்குறேங்க நீங்கள் எப்படி சொன்னாலும் சரின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் சொல்லி எங்கள் அம்மாவுக்கு இந்த வெங்காயம் மொளகாய் கீரை எல்லாம் அறுத்து கொடுத்துங்க தக்காளிகள்லாம் அறுத்துக் கொடுத்து நீங்கள் ஒரு ஆள் செய்யுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்மா நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சரி நான் ஆக்கி கொடுக்குறேங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அப்புறம் மறுநாள் வந்து மறு இந்த மாதிரி ஆக்கும்மா உப்புமாக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகள்லாம் அறுத்து போட்டு கொஞ்சம் உப்புமாவ வெள்ளை ரவையில் போட்டு செய்யும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்கனா அதுவும் செஞ்சு கொடுக்குங்க சரிம்மா நீங்கள் செஞ்சது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் மறுநாள் வந்து ஏதோ சட்னி சாம்பார் ஆக்கும் போது இந்த சட்னிக்கு இந்த மாதிரி போடுங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வந்து ஓ இது பரவாயில்லை ஏதோ கொஞ்சம் கீரை எல்லாம் போட்டு சட்னி ஆட்டும் போது இந்த பருப்பு வெங்காயம் மிளகாய் எல்லாம் கொஞ்சம் கலப்படம் பண்ணி ஆட்டும் போது சட்னி கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்க அப்படின்னு சொன்னால் சரி ஆட்டி கொடுக்குங்க அப்புறம் அந்த கடல கொட்டையெல்லாம் கொஞ்சம் நாம் சுத்தம் பண்ணி எடுத்துக் கொடுத்து திரும்பி இதையெல்லாம் நல்லா சுத்தமாக போட்டு ஆட்டி கொடுங்க அப்படின்னா அது ஒரு நாளைக்கு ஆட்டி கொடுக்குங்க இந்த இட்லிக்கு ஒரே சாம்பார் ஆக்கினா நல்லா இருக்காதுங்க இன்னைக்கு ஒரு விதமான சாம்பார் ஆக்குங்கள் சட்னி பண்ணுங்கள் நல்லா இருக்கும்னு ஒரே சாம்பார் ஆக்கினா சாப்புடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்ங்க ஒவ்வொரு விதமா ஆக்கும் போது சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்க அப்புறம் நாமளும் சொல்லணும்ங்க இந்தமாதிரி செய்யிம்மா இந்தமாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அம்மாவும் அதை தட்டாமல் செய்யும்ங்க அப்போது அதில் வந்து நாம் சாப்பிட்டு நல்லா இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மனது திருப்தியாக இருக்கும்ங்க நாமளும் அதையே ரெகுலராக அதை ஒன்னையே பண்ணாதீங்கம்மா ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அம்மாவும் செஞ்சுக் கொடுக்குங்க நாம் அதை வந்து சாப்பிடும் போது பரவாயில்லைம்மா அம்மா செஞ்சால் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கெல்லாம் எடுத்து சொல்வேங்க